எனக்கு மிகவும் பிடித்த பொழுதுபோக்கு சினி சாமிப்பாட்டு தான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக பாப்பேன் நான் அதுக்கப்றம் வந்து காலையில் ஃபஸ்ட்டு சாமிப்பாட்டு கேப்பேன் அதுக்கப்பறம் டிவியில் சினிமா பாட்டு கேப்பேன் அதுக்கப்றம் ஈவ்னிங் வந்து நாடகம்னா ரொம்ப இன்ட்ரஸ்ட்டு எனக்கு நாடகம் பார்ப்பேன் நாடகம் பார்த்துட்டு நைட்டு ஒரு எட்டு மணிக்கு மேல் பாட்டு நைட்டில் வரும் பாட்டு பார்த்திங்களா நல்ல இதமாக இருக்கும் இனிமையாக இருக்கும் மெலோடிஸாக இருக்கும் அந்த பாட்டுக்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு